நம்ம தமிழ்நாட்டில் வெளியாகிற புது திரைப்படங்களெலாம் எந்த சினிமா தேட்ருன்னு பார்த்திங்கன்னா சேலம் ஏஆர்ஆர்எஸ் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் உதயம் தேட்டர்னு சொல்லுவாங்க அப்ஸரா தேட்ரு ஜிஎம் தேட்ரு உதயம் தேட்ரு ரொம்ப ஃபேமஸ்ஸு சென்னையில் பார்த்துருக்கேன் சங்கீதா மஹாலு அதுக்கப்புறம் ஒசூரில் வந்து பார்த்திங்கன்னா சீனிவாசா தேட்ரை சொல்லுவாங்க சரவணா தேட்ரு ஏ அந்த காலத்துலேருந்து சொல்லுவாங்க மாரண்டள்ளில பொன்முடி தேட்ரு சொல்லுவாங்க ராயக்கோட்டில் காமராஜர் தேட்ரு சொல்லுவாங்க இந்தமாதிரி தேட்ருங்கள்லாம் எனக்கு விவரம் தெரிஞ்சுதுலேந்து எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேந்தே சொல்லியிட்ருக்காங்க இந்தமாதிரி தேட்டருங்கள்லாம் எவ்வளோ அமௌண்ட்டுனா அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அ ஐம்பது பைசா இருபது பைசா அப்படி சொல்லுவாங்க அதுக்கப்புறோம் பத்துருபா இருபதுருபா இருந்துச்சு ஆனால் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிமேக்ஸு இந்தமாதிரி தேட்ருங்களுலலாம் ஐநூறுபா ஆறநூறுபா டிக்கெட் வாங்கிட்ருக்காங்க உதயம் தேட்ரு இந்தமாதிரி இடத்துலலாம் தௌசண்ட் ருப்பீஸ் கூட டிக்கெட் வாங்கிறாங்க